மார்க்கட்டில் விற்கிற துணி ரெடிமேட் துணிக்கும் கையால் தெக் நெய்கிற துணிக்கும் உள்ள வித்தியாசம் தரம் அதாவது ரெடிமேடாக தைக்கிற துணி வந்து மிஷின் அது வந்து பார்க்காது அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணிண மாரி அது கிழிஞ்சி இருந்தாலும் துணி மாறி வந்தாலும் தச்சு அமிச்சுரும் ஆனால் கையால் நெய்யறதுன்றது வேறு ஒரு ஒரு ஒரு மனிதர் வந்து அந்த இடத்துல உக்காந்து ஒவ்வொரு இதாக பார்த்து ஒவ்வொரு இடமா பார்த்து கையால் மெதுவாக தரமான முறையில் தச்சு அத உடனே விற்பனைக்கு அனுப்புகிறாங்க ஆனால் ரெடிமேடில் அப்படி கிடையாது ஒரு மிஷின் செய்யும் அதை எடுத்துகிட்டு வந்து இன்னொரு இடத்துல போட்டு விற்பாங்க அதை ஒரு ஆள் எடுத்துன்னு வந்து இன்னொரு இடத்துல போட்டு அது உடனே விற்பனைக்கு வராது வெளிநாடுகள்லேருந்து கைமாறி கைமாறி கைமாறி தான் நம்மளுக்கு வருது அப்படி வர்றதுனால அதோட தரம் வந்து குறையுது ரெடிமேட் துணிகளுக்கான தேவை அதிகமாக இருந்தாலும் கையால் பின்னப்படுகிற தைக்கப்படுற துணிகளை மக்கள் வாங்குறாங்க ஏன்னால் அதுக்கான தரம் தனியாக தெரியும் அதாவது ரெடிமேட் துணி வந்து மிஷின் தைக்குது இதெலாம் ஏற்கனேவே சொல்லிட்டேன் ஆனால் கை அதாவது கை நெசவு நெசவில் செஞ்ச கை கைத்தறியில் செஞ்ச துணி வந்து மக்கள் வந்து ஏன் வாங்குறாங்கன்னா அது வந்து சொந்த நாட்டு தயாரிப்பு நம்ம நம்ம இந்திய மக்கள் நம்ம தமிழக மக்கள் இந்திய மக்கள் அது செய்கிறாங்க அதனால அந்த துணியை வாங்கினா அவங்களுக்கான வாழ்வாதாரமானது அதிகரிக்கும் இது காரணமாக பெருபான் பெருபான்மையான மக்கள் நெசவு தொ அதாவது கைத்தறி தொழில்களில் தான் வாங்குகிறாங்க அதுலையும் இப்போ இருக்கிற வாலிபர்கள் சிறு பசங்கள் சிறுவர்கள் இவங்கலாம் தான் ரெடிமேட் துணி வாங்குகிறாங்க ஆனால் பெருபான்மையானவர்கள் கை கையால் பின்னப்பட்ட தைக்கப்பட்ட ஆடைகளை தான் வாங்குகிறாங்க ஏன்னால் அதுக்கான தரம் வேறு இதுக்கான தரம் வேறு இது மட்டும் இல்லாமல் இந்த பொருள் அதாவது கையால் தைக்கிற பொருள் நம்ம பயன்படுத்துறப்ப கதர் ஆடை இதுல்லாம் பயன்படுத்துறப்ப நம்ம உடம்புக்கு நல்லது அது அதாவது சூடு வெயில் நம்ம நடந்து போறப்போ அதற்கான சூடு வாங்குறது இந்த மாரி வெப்பத்தை நம்மேலே கடத்துவது இதெல்லாம் செய்யாது அதனாலே மேக்சிமம் நிறைய பேர் வந்து காட்டன் கதர் ஆடை காட்டன் இந்த மாரி துணிகளை தான் பயன்டுத்துகிறாங்க அதனாலையே மக்கள் வந்து அதிகமாக கை இந்த ரெடிமேட் துணி இருந்தாலும் அந்த கைத்தறி துணிகளை தான் பயன்படுத்துகிறாங்க